நான் வந்து தொண்டு நிறுவனம்ங்க விஐபி தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்யறேங்க நான் வந்து ஆபீஸ் இன்சார்ஜி பேங்குக்கு போகணும் சங்கம் நடத்தணும் நோட்டு எழுதணும் நோட்டு எழுதி நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கணும் கணக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் வந்து பேங்க்கில் வந்து நம்ம போய் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜனங்க வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பேங்க்கில் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் வந்து நான் வந்து பி காம் முடிச்சிருக்கேங்க பி காம் முடிச்சுட்டு இப்போ ஆபீஸில் ஒர்க் பண்றேன்